தமிழ்நாடுனாலே எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோடய கலாச்சாரம் எப்படி என்ன ஏதுனு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்ணுனால் ஸேரீ தான் கட்டணும் ஆண்ணால் வேஷ்டி சட்டை தான் போடணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது முன்ன அதுதான் இப்போயும் அது தான் நம்ப கடைப்பிடிக்கிணும் ஆனால் இப்போ எல்லாமே மாடன் ட்ரெஸ் எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க சிஸ்டத்தேயே மாற்றிக்கிட்டாங்க எல்லாம் அது முன்ன வந்து பெண்கள்னால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது ஆண்கள் தான் வீட்டு வேலைக்கெலாம் போகணும் வேலை செய்யணும் எல்லாமே அப்படி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை கலாச்சாரம் மாறிடுச்சு இப்ப பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஆணுக் ஆணுக்கு இருக்கிற மாரி பெண்ணுக்கும் சம உரிமை இன்றும் சொல்கிறாங்க இதே மாரி கலாச்சாரமே மாறிப்போச்சு இப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நீ அடுப்பு வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்டின்ற இருந்த காலம் போய் இப்போ பெண்ணுக்குன்னு ஒரு ஒரு அர்த்தம் வந்திருக்கு அதுவே போதும்